பெரிய விவசாய வணிகங்களுடனான அவங்க ஹோல் சேலாக அப்டி ஒரு லோடு ஒரு லாரில அனுப்பிச்சிவுட்றது ஒரு டெம்போவில அப்டி ஹோல் சேலாக பாக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிவுட்றது அதில் இவ்வளோ இவ்வளோ வேஸ்டேஜ் இவ்வளோ யூசேஜ் அப்படின்னு அவங்க பிரிக்கிறதில்லை எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு டோட்டலாக அவங்க சேல்ஸ் பண்ணிடுறாங்க ஆனால் கிராமப்புறங்கள்ல இருக்கிற சிறு விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க அந்த கொஞ்சமாக விவசாயம் பண்ணதை வார சந்தையிலயும் இல்லை டெய்லி சந்தையிலயும் என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் விற்கிறாங்க அங்கே அவங்க கேட்குற விலைக்கி யாரும் கொடுக்கறத அவர் அவங்க சொல்கிற விலைக்கி யாரும் வாங்க தயாராக இல்லைங்கம்போது அவங்க கேட்குற விலைக்கே அவங்க த தான் கொடுத்துட்டு வந்தடுறாங்க ஸோ அவங்க அவங்க நிர்ணயித்த விலைய வந்து இந்த சிறு கிராமப்புறத்தில் இருக்கிற சிறு விவசாயிகள்னால் அவங்க விற்க முடியிறதில்லை அந்த மக்கள் வந்து கேட்குற விலைக்கிதான் அவங்கனால விற்க முடிய்உது ஏன்னா அந்த விவசாய டேரக்டாக சேல் பண்றதில்லை அதில் இப்போ ஒரு பெரிய விவசாயிகளாக இருந்தால் கவர்ச்சிகரமான கவர்கள் பெரிய பெரிய பெரிய டிபார்ட்மென்ட் ஸ்டோர்லேலாம் கொண்டு போய் வச்சு அவங்க கொடுக்குற ரேட்ல வாங்கிட்டு போய்டுவாங்க பெரிய பெரிய டிபார்ட்மென்ட் ஸ்டோர்ல ஹோல் சேலாக இது பண்ணும்போது ஆனால் சிறு குறு விவசாயிலாம் இயற்கையான முறையில தயாரித்து நல்லா சத்தானதாக கொண்டு வந்தாலும் ஆர்கானிக் முறையில கொண்டு வந்தாலும் ஆனால் வாங்க தயாராக கேட்கும்போது பேரம் பேசுகிறதுதான் அந்த கிராமப்புற விவசாயிகளுக்கு பேரம்பேசி விற்கிறதாதான் இருக்குது அப்படிங்கிறத நான் பேரம்பேசுகிறதுதான் அங்கே அதிக அளவிள் கிராமப்புற சிறு விவசாயிகள் கிட்ட பாதிப்பாக இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன்